ஆ ஹலோ மேம் மேம் என் பேர் சாஷினி மேம் பிரின்சிபல் மேம் தானே மேம் பேசுகிறது ஆ மேம் நான் என்னோட ஐடி கார்ட் தொலைச்சிட்டேன் மேம் நான் வந்து காமஸ் டிப்பார்ட்மென்ட் மேம் நான் ஃபைனல் இயர் மேம் சாரி மேம் டூ வீக்ஸ் முன்னாடி நம்ம காலேஜில் ஸ்போர்ட்ஸ் நடந்ததுல மேம் நான் அதில் டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருந்தேன் என்னோட காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணுறதுக்காக எல்லாம் ஒரு ப்ளேஸில் வைச்சிட்டு போனேன் வந்து பார்க்கறேன் என்னோட ஐடியை காணோம் மேம்

இல்லை மேம் ஒரு என் ஃப்ரண்டை பார்த்துட்டுதான் மேம் போக சொன்னேன் அவளும் காணோம் மேம் ஓகே மேம் ஹவ் மச் மேம் ஆ ராகவன் சார் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ம் ஓகே மேம் ம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் அப்படியா மேம் மேம் மேம் மேம் இன்னொரு ஒன் வீக்கில் எக்ஸாம் வருது மேம் மேம் அதுக்கு ஐடி தேவைப்படுமே டென் டேஸ் சொல்கிறீங்க ஆ சரி ஓகேங்க மேம் மேம் உங்கக்கிட்டே நான் வெரிஃபைக்கு லெட்ரு வாங்கிக்கிறேன் மேம் ஓகே மேம் ம்

ஓகே ஓகே மேம் அமௌண்ட்டு நாளைக்கு அப்படியே கையோட எடுத்துட்டு வந்துடலால மேம் ம் சரி ஓகே ஓகேங்க மேம் ஆ சாரி மேம் இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண மாட்டேன் மேம் மை மிஸ்டேக் தான் சாரி மேம் ஓகே மேம் ம் ஓகே மேம் ஃபீஸ் எவ்வளோ சொன்னீங்க மேம் ஓகேங்க மேம் ஓகே தேங்க்யூ மேம் ஆ ஓகேங்க மேம் தேங்க்யூ மேம்